கே ஆ ஹலோ கேப்பு ட்ரைவரா ஆ அண்ணா எனக்கு வந்து எட்டயபுரம் பேலஸ்ஸு போகணும் வரமுடியுமா ஆ எட்டயபுரம் பேலஸ் நாளைக்கு போகணும் ஆ எட்டயபுரம் பேலஸ்ஸு இப்போது நாங்கள் வந்து இப்போா ஸ்ரீவைகுண்டம் குரூஸ்சு கோவில் ஆ அங்கே தான் எ ஆமாம் அங்கேதான் இருக்கிறோம் லாஸ்ட்டு வீடு என்னோடய வீடு ஆ நாளைக்கு ஒரு ஒரு மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ க்ளாக் வந்துடுங்க ஆ எனக்கு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம் ஃபேம்லி டூர் மாதிரி ஆமாம் ஃபேம்லி டூர் மாதிரி போகிறோம் அதுதான் உங்கள் கேபு புக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரேட் ஆகும் அஞ்சு பேருக்கும் பத்தொம்பது ருபா ஆகும் சரி சரி ஆ எனக்கு நான்ஏசி போதும்

ஓ சரி சரி சரி நான் வந்து உங்கள்க் கிட்டே அமௌண்ட்டு வந்து டோட்டலாக பே பண்ணிடுதேன் ஆ சரி சரி சரி அப்புறம் எனக்கிந்த ஷாப்பிங்கெலாம் பண்ணணும் ஒரு நல்ல ஹோட்டலிருந்தாலும் என்னைய அங்கே கூட்டிகிட்டு போவீங்களா ஆமாம் நம்ம தூத்துக்குடி வழியா போயிடல்லாம் வரும்போது திருநெல்வேலி வழியா வரலாம் ஆமாம் ஆமாம் ஆ பக்கத்தில் வந்து ஆமாம் சாப்பிங் போகணும் அங்கே நம்ம போத்திஸு போய்விட்டு அங்கே கடையில் திருநெல்வேலி கடையில் ஸ்வீட்டு கடையில் அல்வா அந்தமாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஆ வாங்கிவிட்டு அப்படியே அங்கே வரலாம் ஆ வரும் போது ஆ சரி சரி கிலோ மீட்டருக்கு வந்து ஒரு கிலோ மீட்ருக்கு பத்தொம்பது ருபாய்

ஆ ஆ ஓகே ஓகே ஆ சரி வைக்கட்டுமா